சில்லறை மொத்த விற்பனையெலாம் சில்லறை விற்பனையினாலே நம்மளுக்கு நல்லது தான் சில்லறை விற்பனைங்கிறது நம்மளுக்கு தேவையானது என்னனென்னவோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் மொத்த விற்பனைனாலே இ இ இத்தனை விலைக்கு வாங்கணும்னே நம்மளுக்கு தேவை இல்லாததெல்லாம் நம்ம வாங்கிகிட்டு இருப்போம் இப்போ சில்லறை விற்பனைக்கு தான் சந்தே சந்தைகள் அது மார்க்கெட்ல இப்போ அதுக்கு தான் நிறையா வந்துருச்சு மொத்த விற்பனைக்கு மார்க்கெட்ல ஒரு எழுபதுல எழுபது பர்செண்ட்ஜ்ல முப்பது பர்செண்ட்ஜ் தான் வந்து ஹோல் சேல் மார்க்கெட் தான் இருக்குது அது நம்மளுக்கு தேவை இல்லை அது வந்து வியாபாரிகளுக்கு தான் அது வந்து மொத்த விற் மொத்த விற்பனை வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சில்லறை விற்பனையே கரெக்டாக தான் இருக்கும் காய்கறி விலையெல்லாம் இப்போ அதிகமாக தான் இருக்குது ஒரு ஒரு நேரத்துக்கு கம்மியாக இருக்குது ஒரு ஒரு நேரத்துக்கு அதிகமாக தான் இருக்குது மளிகை சாமான் வந்து அந்தந்த விவசாயத்தை பொறுத்து தான் அது அதோடய விவே விலையெல்லாம் கூடும் குறையும் அது விவசாயம் வந்து கரெக்டாக அது இருந்துச்சின்னால் அது விவசாய இதாக இருக்கும் ஆன்லைன் விற்பனைனால என் நான் வந்து அதில் வந்து ட்ரெஸ்ஸு வாட்ச்சு வேற எந்த காஸ்ட்டியும் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது வந்து எனக்கு ஏதோ நல்லது வீட்டில இருக்க உக்காந்தே வாங்குகிற மாதிரி தான் இருக்குது பாதி நேரத்தை அது என்ன குறைக்கிது அதனால் அது எனக்கு தப்பாக தெரியலை கரெக்டாக தான் இருக்குது நான் சாப்பாடும் கூட நான் அதில் ஆர்டர் பண்ணியிருப்பேன்